இப்போது நமக்கு எது இப்போது நமக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கும் நமக்குத் தெரியாமல் இப்போது நம்ம ஏதாவது ஒரு வெளியூருக்கு இந்தமாதிரி ஆந்திரா கேரளா இந்தமாதிரிலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாது நம்ம யோசிப்போம் எப்படிரா பே பேசுறது அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியாமலாம் இருப்போம்ல அதுலாம் நம்ம போய் எப்படிரா பேச நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுவோம் ஆனால் அப்போயும் அவங்களுக்கலா அது புரியாது எப்படிரா நம்ம பேசுறது அப்படி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பழகிடும் இப்போது அதேமாரி கூகுள் ட்ரான்ஸ்லேஷன்லாம் வந்துருச்சு இந்தமாதிரி கூகுளில் போய்ட்டு நம்ம எப்படி அவங்க பேசுகிற பேச்சுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் இந்தமாதிரி நிறையா வந்திருக்கு கூகுளில் போய்ட்டு யூ குரோம் இந்தமாதிரில்லாம் போய்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷனில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் முடியலை அப்படின்னா சொல்லிட்டு இந்தமாதிரிதான் இன்டர்நெட் மூலயமாதான் நம்ம இது பண்ணியாகணும் வேறு வழி இல்லை நம்ம பேசி எப்படியாவது அவங்கள புரிய வச்சிடணும் அப்படின்ட்டுதான் நமக்கு நிறைய வழி வந்துருச்சு இப்போதே ஆன்லைன் மூலயமா இந்தமாதிரி நம்ம பேசிடலாம்